இப்போ இந்தியாவிலயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து கேரளாக்கடுத்து ரெண்டாவது மாநிலமாக திகழ் திகழ்கிறது எதுலன்னு பார்த்திங்கன்னா கல்வியறிவில இது ஏன்ன்னு பார்த்திங்கன்னா வந்து அப்போ இருந்த காமராஜர் வந்து நிறையா அரசு பள்ளிக்கூடம் நிறையா துறந்ததுனால எல்லாரும் படிச்சு கல்வி அறிவு பெற்றிருக்காங்க இப்போ கல்வி அறிவுன்னு பார்க்கும் போது அடிப்படையாக வந்து எதை வச்சு கணக்கு எடுத்துக்குறாங்கன்னா எழுதவும் படிக்கவும் ஒரு மொழியில் தெரிஞ்சாவே அவங்க வந்து கல்வியறிவு பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறோம் வந்து இப்போ அது ஒன்றும் பிரச்சனைல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவால்களில் என்னான்னு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து அதிகமான நாலேஜ்ஜி நல்லா கல்வி அறிவு பெறுறான் எதோடு கம்பேர் பண்ணும் போதுன்னா தமிழ் மீடியத்தோட கம்பர் பண்ணும் போது ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து படிக்கிறதுனால் கவனம் செலுத்துகிறாங்க அங்கே உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் மேலே இதே அரசினர் பள்ளிக்கூடத்தில் வந்து கவனம் செலுத்துறதில்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுக்கிறாங்களே தவிர வந்து ரொம்ப அதிகமாக மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முயற்சியை செய்யுறதே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாமை எதிர்கொள்கிறதா இருக்கும் இப்போ தமிழில் தமிழ் மொழியில் வர எக்ஸாம் மட்டும் தான் இவங்க அட்டென்ட் பண்ண முடியிது இங்கிலீஷில் வரதை வந்து இவங்க கொஞ்சம் தவிர்க்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கில நாலேஜ்ஜி அறிவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு காசு உள்ளவங்க ப்ரைவேட்டு ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாங்க இதுவே காசு இல்லாதவங்க தமிழ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க ஆனால் அந்த மாணவர்களுக்கு நல்லா ஒரு கோச்சிங் கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்து இதுக்கு ஈக்குவல்லாக அவங்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு அதுக்கு தான் வந்து என்னா செஞ்சியிருக்கு நிறைய திட்டங்கள் வந்து கொண்டுகிட்டு வந்து இருக்கு நான் முதல்வன் திட்டம் அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த உதவி தொகை அரசினர் சத்துணவு திட்டம் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நிறையா திட்டங்களை வந்து கொண்டுகிட்டு வந்துயிருக்கு செலவு ஏன்னா வந்து இது இப்போயாச்சும் வந்து இப்போ என்ரோல்மென்ட்டு வந்து அதிகரிக்கும் தமிழ் மீடியத்தில் அப்படினு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டத்தலாம் கொண்டுகிட்டு இருக்காங்க அதே போல வந்து இந்த கவர்மெண்ட்டு எக்ஸாமில் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் தமிழ் மொழி வழி பயின்ற சான்றிதழ் வழங்குறாங்க அவங்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடு தராங்க இருவது பர்சன்டேஜ்ஜி அரசு வேலை வாய்ப்பில் அப்புறம் நீட் எக்ஸாமில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு வந்து ஏழு புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு தராங்க தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து